நான் வந்து மொதலில் கற்றுக்கும் போது வந்து எனக்கு வந்து வயது பார்த்திங்கனா பன்னெரெண்டு வயது அப்போ வந்து பார்த்திங்கனா என்னோடய் ஃப்ரண்ட்ஸெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நீச்சல் அடிப்பாங்க அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனால் எனக்கும் அந்த மாதிரி குளிக்கணும் நீச்சல் அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கனா எப்பொழுதும் வந்து தண்ணீரைப் பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவேன் ஆனால் என் ஃப்ரெண்டெல்லாம் குளிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளும் நீச்சல் அடிக்கணும் நம்மளும் வந்து நீச்சல் அடிச்சு நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு நிறையா இருந்துச்சு ஆனால் எனக்கு தண்ணியைப் பார்த்தாலே பயமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாள் போகப் போக வந்து பார்த்திங்கனா எனக்குள்ளே நானே ஒரு நம்பிக்கையை வர வெச்சுக்கிட்டு டெய்லியும் வந்து நீச்சல் அடிக்கிற இடத்துக்கு போய் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டேன் நானு மொதலில் வந்து சேஃப்டியாக வந்து இடுப்பில் கயிறு கட்டிக்கிட்டு நான் நீச்சல் அடிக்கப் பழகனேன் பழகி வந்து பார்த்திங்கனா ஒரு மாதத்திற்கு வந்து பார்த்திங்கனா டெய்லியும் வந்து பயிற்சி தான் எடுப்பேன் எப்படி குளிக்கணும் என்னப் பண்ணணும் என்னன்றதை முறையா வந்து நீச்சல் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன்

அதனால் வந்து பார்த்திங்கனா நம்பிக்கையாக வந்து நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து தண்ணியைப் பார்த்து பயப்படக்கூடாது நம்ம எப்பொழுதும் வந்து தண்ணீரப் பார்த்து பயப்படக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனா சேஃப்டியை விட நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கனா நான் ரொம்ப சேஃப்டியாக வந்து நீச்சல் கற்றுக்கிட்டேன்